யோகா எனக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்ததுதான் அதன்பிறகு நான் வெளியே வகுப்புகளில் போய் கலந்துக்கிட்டது இல்லை அந்த ஸ்கூ ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த அந்த ஒன்று ரெண்டு விஷயங்கள்தான் எனக்கு அங்கே தெரியும் அதில் அந்த சூரிய நமஸ்காரம் மூச்சுப்பயிற்சி இதெல்லாம் இப்பவும் நான் காலையில் செய்துகிட்டு இருக்கேன் மற்றபடி யோகாவில் எனக்கு வேறுபட்டதாக எதுவும் கருத்து இல்லை இதை தெரிஞ்சதை செய்து நான் இது பண்ணிகிட்டுருக்கேன் அது எனக்கு பிடிச்சுருக்கும்